கொரோனா சமயத்தில் லாக்டவுன் சமயத்தில் என்ன செய்கிறதுனே எங்களுக்கு ஒன்றும் புரியலை வெளியிலேயும் வர்றதுக்கு இல்லை எங்கேயும் போய் உதவி கேட்குறதுக்கும் இல்லை ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் ரெண்டும் எனக்கு சின்ன கொழந்தைக ரெண்டும் விருப்பப்பட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லும் ஆனால் நமக்கு வாங்கி கொடுக்க ஆசை இருக்கும் ஆனால் வெளியில் போக முடியாது திடீர் லாக்டவுன்னால் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள் முதல்லையே சேஃப்டியாக எடுத்து வைக்காமல் விட்டுட்டோம் அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறதை நாங்கள் அப்போ தான் உணர்ந்துட்டோம் சேமிக்கணும் என்ன எப்படி எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நல்ல பாடமாக எ அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சுது